எங்கள் கலாச்சாரத்தில் வந்து எப்படினா தொழில் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படினா சுயத்தொழில் கைத்தொழில் இந்த ரெண்டு விஷயத்தை தான் கண்டினியூஸாக ஃபலோ பண்ணுவாங்க பட் கைத்தொழில் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் சுயத்தொழில் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே இங்கே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்குற ஒரு விஷயம் ஸோ சுயமாக சுயமாக வந்து தொழில் செய்வாங்க சுயமாக தொழில் செய்யறதுனால் அவங்க வந்து ரொம்பவே சம்பாதிப்பங்க அந்தமாதிரியெல்லாம் இருக்கும் கைத்தொழில் அப்படிங்கிறது வந்து எப்போயாவது தான் இருக்கும் ஸோ வந்து சுயத்தொழில் அப்படிங்கிறது வந்து அது வந்து கண்டினியூஸாக தான் இதை வந்து செஞ்சிகிட்டு வராங்க அதிலருந்து வெளியே போனவங்க அப்படின்டெல்லாம் யாரும் இல்லை அதே தான் கண்டினியூஸாக இதை தான் கண்டினியூஸாக இந்த தொழில் வந்து செஞ்சிகிட்டு வராங்க